நான் வந்து கவிதை வந்து எழுதி கொடுத்துருக்கேன் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் கவிதை ஒரு டைரி வாங்கி அவங்களோட பர்த்டேக்கு வந்து அந்த டைரி ஃபுல்லாவுமே கவிதை எழுதி நான் நிறையா கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தேன் அதில் வந்து இந்த கிஃப்ட்டும் வந் ஒரு பத்து பதினெஞ்சி கிஃட்டுக்கிட்ட வாங்கி கொடுத்தேன் இந்த கிஃப்ட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெசல்லாருந்துச்சி அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் டைம் வந்து அந்த டைரிய படிச்சுப்பாங்க அது ரொம்ப குட்டி டைரி தான் அவங்களுக்கு வந்து நான் கொடுத்த அந்த எல்லாம் கிஃப்ட்டயும் விட இந்த கிஃப்ட்டு நான் எழுதி கொடுத்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை அவங்க வந்து டெய்லி படிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் வீக்லி ஒன்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு அப்பறம் வந்து சில டைம் படித்து காட்டுவாங்க சில டைம் கால் பண்ணிட்டு நீ எழுதி கொடுத்த கவிதயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தப்பு தப்பாகதான் எழுதிருப்பேன் இருந்தாலும் அவங்க அதை வந்து ரசித்து ரசித்து படிப்பாங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்கும் அவங்களுக்கும் அந்த கவிதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒரே கவிதையே என்ன பண்ணிட்டேன் ரெண்டு பேஜியில் எழுதிட்டேன் தெரியாமல் எழுதுனோன்னே ஏன் எழுதுன்னதே திருப்பி திருப்பி எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கேட்டாங்க அதுவுமே எனக்கு ரொம்ப ஜாலியாருந்துச்சி அப்போது எந்தளவுக்கு அந்த டைரியை ஃபுல்லாக அவங்க புறட்டி புறட்டி படித்து பார்த்துருப்பாங்க ஒரே கவிதை எழுதிருக்கேன் சொல்லி என்னால் எழுதிட்டுருந்த என்னால் கண்டுப்பிடிக்க முடியல்ல அவங்க கண்டுபுடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த கவிதை எழுதிக்கொடுத்த அந்த டைரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி